இப்போது பானங்கள்னா வந்து வீட்டில் தண்ணிர் இளநீரு டீ காஃபி அப்பறம் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு பால் தேன் அப்புறமா வந்து ஜூஸுங்க எலுமிச்சை ஜூஸு லெமன் ஆரஞ்ச் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது